ஆ ஆமாம் சொல்லுங்கள் கருணாஸ் ஹோட்டல் தான் இன்னைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம்ல ப்ரான் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி எக் பிரியாணி வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருக்குது அப்புறம் ஃப்ரைட் ரைஸில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது ஷவர்மாலேயும் வெஜ் ஷவர்மா நாங்கள் போடுறோம் ரோல் வெஜ் ரோல்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம் ஆ பிரியாணி ஐட்டம்லாம் இருக்குதுங்க சார் ஆ இருக்குதுங்க சார் கொஞ்சம் டைம் ஆகும்ங்க சார் ஒரு ஃபிஃப்ட்டின் மினிட்ஸ் ஆகும் சார் ஆ நான் நோட் பண்ணிக்கிறேன் சார் உங்கள் ஆட்ரு என்னென்னு சொல்லுங்கள் சார் ஆ ஒரு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி ஆ ஓகே சார் ஒரு தந்தூரி சிக்கன் ஆ மிராண்டா டின்னில் கொடுத்துட்லாமாங்க சார் இல்லை லிட்டருல பாட்டிலில் வேணுமாங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ச சென்னாலே பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் இருக்குது பன்னீர் இருக்குது சிக்கன் இருக்குது அது என்ன மாதிரி மசாலா சார் கேக்கிறீங்க ஆ பன்னீரு நான் இது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்புறம் பில்லு பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி வருது சார் ஆ மற்றது எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது சவன் ஹண்ட்ரட் வருது சார் நீங்கள் சவன் ஹண்ட்ரட் வாங்கினதுனால இன்னும் ஒரு எதாவது எக்ஸ்ட்டா கொஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா தௌசண்ட்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்ஸன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் சார் ஆ ஓகே சார் உங்களுக்கு வேணுனா டென் பர்ஸன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சார் ராமலிங்கம் நம்பர் ஃபார்ட்டி எயிட் காமராஜர் நகர் ஆ ஓகே சார் இன்னும் உங்கள் ஆட்ரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடுங்க சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்